எங்கள் ஊரில் பார்த்திங்ன்னா நாங்கள் நிறைய ஃபங்ஷன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் கொண்டாடுவோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படினா பொங்கல் பொங்கல் விழா பொங்கல் வந்து எங்களோட உழவர் திருநாள் நாங்கள் பொங்கல் வந்து அவ்வளோ சிறப்பாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம் அதனால் பொங்களில் பார்த்திங்ன்னா நாங்கள் பாரம்பரிய உடையை அணிந்து பெண்களாம் பாவாடை தாவணி அப்பறம் பட்டு சாரீ பசங்கள்னா பட்டு வேஸ்டி சட்டை அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி உடையை அணிஞ்சு நாங்கள் எங்களோட பொங்களை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அது எல்லாம் எங்கள் ஊரில் பார்த்திங்ன்னா பொங்கலுக்கு வந்து நாங்கள் ஒரு மூணு நாள் ஃபங்ஷன் நடத்துவோம் பொங்கல் அன்னைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படினா ஒரு அம்பது வயசுக்கு மேல் உள்ளவங்களுக்கெல்லாம் கபடி போட்டி நடக்கும் அதை வந்து ஜோக்கர் டீம்னு சொல்லுவோம் அந்த ஜோக்கர் டீமில் பார்த்திங்ன்னா அம்பது வயதுக்கு மேல் உள்ளவங்க கபடி விளையாடுவாங்க பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் காமெடியாக இருக்கும் ஏன்னா அவங்களால விளையாடவும் முடியாது ஆனால் விளையாடுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகதான் விளையாடுவாங்க அதுலேயும் சில பேர் விழுந்து கொஞ்சம் அடிபட்டு அப்படி இப்படி நடக்கும் ஆனால் ரொம்ப அந்த ஜோக்கர் டீம் வந்து ரொம்ப ஜாலியாக நடக்கும் அப்பறம் பார்த்திங்ன்னா ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலேருந்து முப்பது வயசுக்குள்ள உள்ள இளைஞர்ஸ்களாம் வந்து இளைஞருக்கலாம் வந்து கபடி நடத்துவோம் இப்போ மொதல் நாள் வந்து சும்மா ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும் ரெண்டாவது நாள் வந்து ஃபைனல் நடக்கும் அப்பறம் பார்த்திங்க அப்படினா அந்த எய்ட்டீன்லேருந்து செவன் அப்பறம் சவன் டு எய்ட்டீன் உள்ள ஒரு இது ஒரு பேட்ச் நடத்தும் ஸோ மூணு வகையாக நாங்கள் வந்துட்டு இந்த கபடியை வந்து நடத்துவோம் பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருக்கும் நாங்கல்லாம் பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் மறுநாள் பார்த்திங்ன்னா ஃபைனல் வைப்போம் ஃபைனலில் வந்து எந்த டீம் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்போம் இதே வந்து மூணாவது நாள் அதாவது கன்னி பொங்கல் அன்னைக்கி இது வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கி நடக்கும் கன்னி பொங்கல் அன்னைக்கி என்ன நடக்கும் பார்த்திங்ன்னா காலையிலேந்து போட்டி நடக்கும் காலையில் வந்து சிறுவர்களுக்கு அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு வயசுலேந்து ஒரு நாலு வயசுகுள்ள உள்ள குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படினா ரொட்டி கவ்வுதல் ஒரு ரொட்டியை ஒரு நூல் கட்டி அதில் ரொட்டியை கட்டி அவங்கள பின்னாடி கை கட்ட சொல்லிவிட்டு அவங்கள வந்துட்டு வாயால் கவ்வ சொல்லுவோம் அந்த சின்ன குழந்தைங்களுக்கலாம் ஃபஸ்ட்டு கவ்வவே தெரியாது இருந்தாலும் எல்லாம் நின்று பின்னாடி நின்று அவங்க பேரெண்ட்ஸ்லாம் கவ்வுங்க கவ்வுங்க சீக்கரம் நீங்கதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுனு அப்பறம் அதில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் கொடுப்பாங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படினா தடை ஓட்டம் தடை ஓட்டம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கலர் வைச்சிருப்போம் அந்த கலரை பிடிச்சிட்டு அதுக்கப்பறம் பலூன் வைச்சிருப்போம் பலூனை ஊதி உடைக்கணும் அதுக்கப்பறம் ஊசி நூல் வச்சிருப்போம் ஊசி நூலை கோர்த்துட்டு யார் ஃபஸ்ட் போகிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்போம் அப்பறம் வந்து பெண்களுக்கு என்ன வைச்சிருப்போம்னா வாளிக்குள் பந்து போடுதல் இசை நாற்காலி வைச்சிருப்போம் இசை நாற்காலிலாம் நம்ம சொல்லவே வேணாம் நம்ம பாட்டுக்கு ஓடிகிட்டே இருப்போம் ச்சார் அத்தனை ச்சார்க்கும் ஒரு ச்சார் கம்மியாக வைச்சிருப்போம் அந்த ச்சாரில் பார்த்திங்ன்னா பாட்டு ஓடிட்டு இருக்கும் ஸ்டாப் பண்ணும்போது யாருனா போய் உட்காந்துரணும் அது நடத்துவோம் அப்புறம் வந்து வாளிக்குள் பந்து போடுதல் ஒரு டிஸ்டன்ஸில் வந்துட்டு ஒரு வாளி வைச்சிருவோம் அதில் வந்து பெண்கள் அது இது வந்து கல்யாணம் ஆன பெண்களுக்கு வாளிக்குள் பந்து போட்டு அதில் மூணு பால் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்போம் இது மாதிரி நான் சின்ன சின்ன போட்டிகளாம் வந்து இந்த பொங்களில் நடத்துவோம் ஈவ்னிங் பார்த்திங்க அப்படினா சின்ன குழந்தைங்களுக்கு மாறு வேட போட்டி பேச்சு போட்டி நடன போட்டி கவிதை ஒப்பித்தல் திருக்குறள் சொல்லுதல் அந்த மாதிரி நிறையா நாங்கள் ஃபங்ஷன் இது வந்து எங்கள் ஊரில் வந்து அறுபத்தி நாலு வருஷமாக நடத்திட்டிருக்காங்க ஸோ ரொம்ப யாரானு சீஃப் கெஸ்ட் கூப்பிடுவோம் சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்போம் அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து டென்த்து ட்வெல்த்து அந்த அந்த ஊரில் யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கங்களோ அதை நாங்கள் இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரைஸ் கொடுப்போம் அந்த மாதிரி நடக்கும் இப்போ இந்த சின்ன குழந்தைங்களாம் மாறு வேட போட்டியில் பார்த்திங்ன்னா கிருஷ்ணன் வேஷம் போட்ருக்கும் ராதை வேஷம் போட்ருக்குங்க திருவள்ளுவர் வேஷம் போட்ருக்குங்க அதல்லாம் வந்து ஒரு என்ஜாய்மென்டோட அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுற தூண்டுறதுனால எங்கள் கிராம மக்கள் கிராம இளைஞர்கள் வந்து இன்னும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்பறம் இந்த விழா அப்பறம் பார்த்திங்க அப்படினா திருழா திருழான்னு பார்க்கும்போது த்ரீ டேஸ் நடக்கும் திருவிழா எங்கள் ஊரில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த த்ரீ டேஸ் திருவிழாவும் அதுவும் எப்படி நடக்கும் அப்டின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே சாய்ந்தரம் வந்து விளக்கு பூஜை சுமங்கலி விளக்கு பூஜை சுமங்கலி விளக்கு பூஜை நடக்கும் அந்த விளக்கு பூஜைல பார்த்திங்க அப்படினா ஒரு ஆயிரத்தெட்டு மந்திரம் சொல்லுவாங்க அந்த ஆயிரத்தெட்டு மந்திரமும் நாங்கள் வந்துட்டு ஆயிரத்தெட்டு தடவை குங்குமத்தை வந்து நாங்கள் என்ன வேண்டிக்கிறோமோ அதை வேண்டிகிட்டு அர்ச்சனை பண்ணுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டதட்ட நூறு நூற்றைம்பது பேருக்கு மேல் தான் பண்ணுவோம் எங்களோடது சின்ன கிராமமாக இருந்தாலும் ஒரு நூறு நூற்றைம்பது பேருக்கு மேலதான் பண்ணுவோம் ஏன்னா அந்த எங்களோட அம்மன் பார்த்திங்ன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் காளி அம்மன்தான் பேர் ஆனால் விகாரம் இல்லாமல் பார்க்கவே ஒரு அழகாக ஒரு அம்சமாக இருக்கும் அதை பார்த்தாலே போதும் அவ்வளோ மனசுக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்கும் அந்த அம்மன் அந்த மாதிரி ஃபஸ்ட் டே இந்த மாதிரி விளக்கு பூஜை பிரசாதம்லாம் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் டே வந்து சந்தன காப்பு அலங்காரம் பண்ணி அம்மனை வந்துட்டு அவ்வளோ அழகாக ஜோடிச்சிருப்பாங்க ஜோடிச்சிட்டு அன்னைக்கி பார்த்திங்ன்னா அன்னைக்கும் வந்துட்டு அன்னதானம் மாதிரி பிரசாதம்லாம் கொடுப்பாங்க புளி சாதம் பொங்கல் சக்கரை பொங்கல் அதல்லாம் கொடுப்பாங்க நாங்களும் நல்லா வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் தேர்ட் டே பார்த்திங்க அப்படினா காலையில் வந்து சக்தி கரகம்னு வரும் அதாவது எங்கள் ஊர் அய்யர் வந்து சக்தி கரகம் எடுத்துட்டு வந்து எல்லோருக்கும் குறி சொல்லுவாங்க குறி சொல்லி வந்து பார்ப்பாங்க இவங்க உங்களுக்கு இது நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அப்பறம் நாங்கள் பால் குடம் எடுப்போம் பால் குடம்னு பார்த்திங்ன்னா எங்கள் ஊரில் ஒரு அஞ்சு இருக்கு அந்த அஞ்சு வீதியும் சுற்றி வருவாங்க சுற்றி வந்து பால் குடம் முடிஞ்சதும் அப்றம் ஈவினிங்கில் வந்துட்டு அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி நாங்கள் எங்கள் எங்கள் வேற எந்த ஒரு வாகனத்துலேயும் எடுத்துகிட்டு போகாம எங்களோட இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா தோளில் சுமந்து அந்த அஞ்சு அந்த வீதியையும் சுற்றி வருவாங்க அதுக்கு நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கட்டுமேனு எதாவது டிரம்ஸோ இல்லைனா செண்டமேளம் அப்படி இல்லைனா கரகாட்டம் அந்த மாதிரி வந்து எல்லா வருஷமும் எதாவது வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து வைச்சிருவோம் அதுக்கு அப்றம் பார்த்திங்ன்னா மறுநாள் வந்து விடையாற்றி விடையாற்றில் பார்த்திங்க அப்படினா அம்மனை வந்து ஊஞ்சலில் வச்சு அழகாக வந்து ஜோடிச்சி பின்னாடி சடையலாம் வச்சு ஒரு ஒரு பொண்ணு எப்படி உக்காந்துருக்குமோ அப்படி வந்து எங்கள் அம்மன் உக்காந்துருக்கும் நாங்கள் வெடையாற்றி வந்து ஊஞ்சல் ஆட்டுவோம் ஸோ இது மாதிரி நிறைய ஃபங்ஷன் வந்து எங்கள் ஊரில் நடக்கும் இப்போ எங்கள் சிறப்பாக நடக்கிறது வந்து இந்த பொங்கல் ஃபங்ஷனும் எங்கள் ஊர் திருவிழாவுந்தான் நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்ஷன்ஸ்லாம் நிறைய நடக்கும் தீபாவளியெல்லாம் தீபாவளி ஃபங்ஷன் கொண்டாடலேனாலும் நார்மலாக கொண்டாடுவோம் மற்ற படி ஒரு ஒரு வீட்டில் ஃபங்ஷன் அப்படினா ஊரே சேர்ந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் ஒத்துமையாக இருப்பாங்க ஊரில் அதுவும் எங்கள் ஊர் இளைஞர்களாம் பார்த்திங்க அப்படினா அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்க மாதிரி ஒற்றுமையாக ஒரு செயலும் செய்ய முடியாது ஒரு ஃபங்ஷன்லாம் பார்த்தீங்ன்னா சண்டை நடக்கும் அடித்துப்பாங்க திருவிழாவில் ஒரு சண்டை வரும் ஃபங்ஷனில் சண்டை வரும் அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் இளைஞர்கள் வந்து ஒற்றுமையாக அவ்வளோ சந்தோஷமா அந்த ஒரு ஒரு ஒரு விஷயத்தை வந்து எடுத்து நடத்துவாங்க இதுதான் எங்க ஊரில் உள்ள திருவிழா அப்றம் ஃபங்ஷனை பற்றி உள்ள சிறப்பு தேங்க்யூ